ஹலோ

ஆமாம்ங்க உங்களுக்கு என்ன வேணும் ஆ நீங்கள் என்ன விலைக்கு பார்க்கறீங்க என்ன விலைக்கு பார்க்கறீங்க ஆ ஆ குலந்த சைக்கிள்லாம் வந்து ஒரு ஆயிரத்து ஐந்நூறுரூவா ரெண்டாயிரம் அந்த லெவல்லாம் இருக்கு பார்க்கறதுன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைக்கள்லாம் மூவாயிரம் மூ நாலாயிரத்துக்கிட்ட இருக்கு ம் அது தான் நீங்கள் ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே சொல்லிருக்கீங்கில்ல அது கொஞ்சம் குறச்சி நான் கொடுக்கறேன் நீங்கள் வாங்கிக்கங்க நாலாயிரத்து ஐந்நூறுரூவா அப்படி போட்டு கு உங்களுக்காக கொடுக்கறேன் தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் நான் அதுக்காக தான் நீங்கள் தெரிஞ்சவங்கன்றதுனால தான் நானும் சொல்லுறேன் ஒரு ஐந்நூறுரூவா குறச்சி சரி நாலாயிரத்து ஐந்நூறுவாய்க்கு கொடுக்கலான்ட்டு நான் சொல்லுறேன் அதுக்கு மேலேயும் அதோட விலையே ஐயாயிரூபா தான் அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அது சுத்தமாக எப்படி கொடுக்கறது உங்களுக்கு அதனால் தான் நாலாயிரத்து ஐந்நூறுரூவா சன் நான் சொல்லுறேன்

சரி பரவால்ல வாங்க நான் தர்றேன் வந்து வாங்கிகிட்டு போங்க ம் ஆ ஆ தேங்க் யூ ஆ தேங்க் யூ எப்போ வர்றீங்க ஆ சரி வாங்க